பாடல்கள் வந்து எனக்கு பழைய பாடல்கள் தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது நல்ல அதில் வந்து அறிவும் இருக்கும் நல்ல கருத்தும் இருக்கும் இப்போ இருக்க பாடல்கள் சும்மா ஒரு டப்பிங் மாதிரி தான் இருக்கும் ஆனால் பழைய பாடல்கள் ரொம்ப நல்லா இனிமையாகவும் இருக்கும் கருத்தாகவும் இருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கைக்கு வந்து இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு இசையோடு பழைய பாடல்கள் இருக்கும் அதனால எனக்கு பழைய பாடல்கள் ரொம்ப பிடிக்கும்